ஹலோ சார் வணக்கம் சார் சொல்லுங்க சார் ஆமாம் சார் சிம் கார்டு இருக்குது சார் எங்கள்கிட்ட எல்லா சிம் கார்டும் இருக்குது சார் உங்களுக்கு எந்த சிம் கார்டு சார் வேணும் சரிங்க சார் வாங்கிக்கலாம் சார் பட் பட்ஜெட் வந்து நானூற்றம்பது ரூபா சார் ஒரு சிம் கார்டு ஒரு ஒரு ஃபோர் ஃபோர் ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸில் ஆக்டிவேட் ஆகிடும் சார் ஆ ஆதார் கார்டு வேணும் சார் உங்கள் ஆதார் கார்டு வேணும் உங்களை வச்சு நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்குவேன் சார் அவ்வளோ தான் சார் வேறு எதுவும் இல்லை சார் வேறு எதுவும் இல்லை சார் ஒரு மூணு அவர் த்ரீ ஹவர்ஸில் உங்களுக்கு சிம்மு ஆக்டிவேட் ஆகிடும் சார் நீங்கள் அதுக்கப்புறம் அந்த ரீசார்ஜ் நானூற்றம்பது ரூபா கட்டுனீங்கன்னா அதிலேயே ரீசார்ஜ் உங்களுக்கு வந்துரும் சார் ஒரு மந்த்துக்கு அந்த ஒரு மந்த்து முடிஞ்ச உடனே நீங்களே அப்புறம் ரீசார்ஜ் பண்ணி நீங்களே கால் பே பேசிக்கலாம் சார் ஆமாம் சார் ஃபைவ் ஜி சிம்மு தான் சார் இப்போ ஓகே சார் தேங்க் யூ சார் ஓகே சார் தேங்க் யூ சார்